நிலப்பறைவன்னு பார்த்தா மரத்தில் தான் வாழும் அது மரத்தில் இருக்கிற பழங்ளை சாப்பிட்டு வாழுது நீர்ப்பறைவன்னு பார்த்தா நிலத்துல நீரில் அதில் இருக்கிற புழு பூச்சிகளை எடுத்து உணவாக சாப்பிடுடும் அது வந்து ஒரே இடத்துல நிலத்துல வாழுற பறவை ஒரே இடத்துல இருந்து சாப்பிடும் ஆனால் நீர்ப்பறவை நடந்துக்கிட்டே கொத்தி கொத்தி அது சாப்பிடும் ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசன்னு பார்த்தா நீர்ப்பறவை வந்து எல்லாத் எல் மரத்தில் உள்ள பழங்களையும் சாப்பிடும் நம்ம போடுற மற்ற உணவுகளையும் சாப்பிடும் ஆனால் நீர்ப்பறவை நீரில் இருக்கிற மண் புழு பூச்சி ந அந்த நம்ம போடுற தானியங்களெல்லாம் சாப்பிட்டு அது உயிர் வாழும்